எனக்கு சமைக்கிறது பிடிக்கும் நான் மேக்ஸிமம் வந்து வெஜ்ஜு தான் சமைப்பேன் வெஜ்ஜில் வந்து என்ன மேக்ஸிமம் சமைச்சுருக்கேனா சாம்பார் வைப்பேன் ரசம் வைப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பார் எப்படி வைக்கிறதுனா இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ என் மாங்காய் குழம்புனா அந்த மாதிரி மாங்காய் இதெல்லாம் எடுத்துப்போம் ஸோ அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு க மாங்காய்லாம் பீஸ் பீஸாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து அதுக்குத் தேவையான திங்க்ஸ் அதாவது வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வதக்குனதுக்கப்புறமேட்டு வந்து வதக்குனதுக்கப்புறோம் வந்து காய்கறி அதாவது இப்போ மாங்காயோட வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் போடுவோம்ல ஸோ கத்திரிக்காய் வேவுறதலாம் இது அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கின கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் காய்லாம் வந்து வெந்ததுக்கப்பறமாக வந்து அந்த பருப்பு வேக வச்சுருப்பாங்க சைட்டில வந்து ஒரு குக்கரில் வந்து பருப் பருப்பு வேக வச்சுருப்பாங்க அந்த பருப்பை வந்து எடுத்து அந்த பருப்பை நல்லா கடஞ்சி இங்கே காய் வெந்ததுக்கப்புறோம் அந்த பருப்பை வந்து ஊற்றுவாங்க ஊற்றிட்டு அதோட இன்னும் கொஞ்சம் ஆட் வாட்டரை ஆட் பண்ணி விட்ருவாங்க வாட்டர்லாம் வந்து இந்த அரிசி குழஞ்ச தண்ணீன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி ஊற்றுவாங்க அப்படி இல்லைனா நார்மல் குடிக்கிற வாட்டரு இத் அந்த தண்ணீயை ஊற்றுவாங்க ஊற்றிட்டு உப்பு உப்பு அந்த காரத்துக்கு மிளவாத்தூள் மல்லித்தூள் இந்தமாதிரி மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டதுக்கப்புறமேட்டு வந்து எதாவது பெருங்காயம் இது மாரி போடணும்னாலும் போட்டுருவாங்க போட்டுவிட்டு அப்புறமேட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க கொதிக்க விட்டதுக்கப்பறமேட்டு வந்து கொ நல்லா கொதிக்கணும் கொதிச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு வந்து மாங்காய் போடுவாங்க ஏன்னா மாங்காய் வந்து முன்னாடியே போட்டால் அது வந்து கொஞ்சம் குழகொழன்னு போயிடும் ஸோ எல்லாம் தோல் தனியாக அந்த மாங்காவில இருக்க அந்த இது தனியாக வந்துருனு சொல்லிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறோம் மாங்காய் வந்து கடைசியாக இறக்கப் போகற நேரத்தில் வந்து மாங்காய் வந்து உள்ளே போட்டு நல்லா கொதிக்கவிட்டதுக்கு அப்புறமேட்டு இறக்கிடுவாங்க இது வந்து நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி ரசம் எப்படி வைப்பாங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு அடுப்பை பற்ற வச்சிவிட்டு அதில் சட்டியை வச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில்லை பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுருவாங்க அப்புறமேட்டு வந்து பெருங்காயத்தூள் போடுவாங்க போட்டு கொஞ்சோண்டு அந்த தக்காளியை வந்து பிழிஞ்சிவிடுவாங்க தக்காளி வந்து நறுக்கி போடாமல் பிழிஞ்சிவிடுவாங்க பிழிஞ்சி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்பறமேட்டு வந்து அதில் புளியை வந்து கரைச்சி வச்சிருப்பாங்க புளி கரைச்சி புளி கரைச்ச தண்ணிய வந்து அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறோம் அதில் எதாவது தேவையான உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் கலக்கிவிட்டு கலக்குனதுக்கப்புறோம் மூடி வச்சிருவாங்க மூடி வச்சோன்னே ஒரு கொதி ஓ ஒரு கொதி வந்த வந்ததும் அடுப்பை நிப்பாட்டிடுவாங்க அங்கே மேக்ஸிமம் வந்து ரசம் ரொம்ப கொதிக்க விட்டா அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ட்டாருக்குனு சொல்லிட்டு ஸோ அதனால் ரொம்ப கொதிக்க விட மாட்டாங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து அதை நிப்பாட்டிருவாங்க ஸோ இது மா இது வந்து நான் பேஸிக்ஸ்ஸாக பேஸிக்காக எங்கள் வீட்டில வைக்கிற சாம்பார் ரசம் நான் வைக்கிறது இப்டி தான் வைப்பேன்